பிள்ளைங்கள்லாம் ஒரு பத்து பேர் சேர்ந்துக்குவாங்க இது ஆடுவாங்க பால் ஆடுவாங்க கிரிக்கெட் ஆடுவாங்க இந்த த்ரோபால் போட்டால் அதுங்க ஒருத்தர் போட்டால் ரெண்டு பேர் பிடிப்பாங்க ஆடுவாங்க அந்தாட்டு இந்தாட்டு ஓடி ஓடி விளையாடுவாங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ஒரு அஞ்சு பேர் ரவுண்டாக உக்காந்துட்டு அவங்கள சுற்றி சுற்றி துணி ஒன்று கையில பிடிச்சினு வச்சிட்டு வருவாங்க குல குலைக்கா முந்திரிக்கா அப்படின்னு சொல்லின்னு வந்தாங்களான்னாக்க அவங்க யாரு வந்து துணி பின்னால் போட்டு போகிறாங்களோ அவங்க ரவுண்டு சுற்றினு வரணுமானா விளையாட்டே வந்து அவங்க பார்க்கணும் திரும்பி பாக்கணும் யார் பின்னாடி நிற்கிறானு பார்க்காம ஒரு ரவுண்டு வந்துட்டாங்கள்னா அவங்கள அடித்து எழுப்பிவிடுவாங்க ஜூ விளையாடறன்னு பேர் அதுக்கு அப்புறம் நீட்டாக நா நாலு பேர் உக்காருவாங்க சந்தில் சந்தில் ஓடியாடி ஓடியாடி அவ அதுவும் விளையாடுவாங்க அவங்களும் ஆள் எழுப்பிவுடறது அதே மாதிரி அதுவும் ஓடியாடி விளையாடுவாங்க விளையாட்டில் வந்து பல வகையில் விளாடுவாங்க பிள்ளைங்க நல்லா இருக்கும் விளையாடறத்துக்கு இப்போது டைம் போகிறதே தெரியாது அந்த மாதிரி விளையாடுவோம் நாங்களும் சின்ன பிள்ளைங்கள்ல நிறைய விளையாடினவங்க தான்